நான் லாஸ்ட்டாக மீஷோவில் வந்து ஒரு குர்தி வாங்கியிருந்தேன் அது வந்து ரொம்ப அழகாக அப்படி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு நான் என்ன சைஸில் போட்ருந்தேனோ அது கரெக்டாக அளவாக வந்திருந்துச்சி எனக்கு போடும்போது அந்த கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு கலரும் அப்படியே என்ன காமிச்சுருந்தாங்களோ ஆன்லைனில் அதே மாதிரி இருந்துச்சு நான் வந்து அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது அது இன்னும் நல்லாயிருக்கு வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கு